தற்காப்புக் கலைகள் வந்து சிலம்பம் எனக்கு வந்து சிலம்பன்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து தற்காலிக க சிலம்பம் கற்றுக்கப் போகிறேன்னா அப்டி அசால்ட்டாக சும்மா போய் கற்றுக்குனா குச்சி வந்து இப்போ அந்த சிலம்பத்தோடைய குச்சி வந்து எவ்வளோ ஹைட்டு என் என் ஹைட்டை விட அதிக லெவல் எடுத்துன்னு போனாலும் அது அது எனக்கு தகுந்த முடியாது ஒரு சிலம்பம் கற்றுக்கப் போகிறேன்னா சாதா குச்சியை எடுத்துன்னு போய் நின்றுட்டேன்னா அந்த க்ரௌண்ட்டில் விளையாட முடியுமா முடியாது என் மொ முதல்ல வந்து ஒரு சிலம்பம் கற்றுக்குனா ப்ராப்பராக நம்மளுக்கு என்னெனான்னா தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு தான் ஒரு இடத்த வந்து போகணும் அப்போ தான் நமக்கும் ஒரு இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அதை கற்றுக்குறோம் ஒரு முறையா பண்ணால் தான் பரவாயில்லை இவங்க சிலம்பம் கற்றுக்குறாங்களா ஒரு டீசெண்ட்டாக ஒரு நீட்டாக போகிறாங்க ஷு ஹெல்மெட்டு எல்லாமே பாதுகாப்பாக போகிறாங்க ஓ அப்போ கற்றுக்குறாங்க போல் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க நாலு பேர் பார்த்து ஆனால் நாலு பேர் நம்ம எதுவுமே இல்லாத சும்மா போயிட்டு ஒரு குச்சி எடுத்துன்னு போய் க்ரௌண்ட்டில் நின்றா நம்ம சிலம்பம் கற்றுக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது நமக்கு வந்து முதல்ல வந்து ஒரு உடை நம்ம வந்து டீசெண்ட் நீட்டாக உடை போடணும் அதுக்கப்புறோம் வந்து சிலம்பம் குச்சி அதுக்கப்புறோம் ஹெல்மெட்டு நமக்கு வந்து உயிர் கவசம் ஹெல் இப்போ த அடிக்க விளையாட பட்டு பட்டுன்னு தலை மேலே பட்டால் எதனா ஆயிடும் அதே அந்த உயிர்க்கவசம் போட்டுருந்தால் நமக்கு எதுவுமே ஆகாது